மேம் நீங்கள் டாக்டரா மேம் நான் சந்தியா பேசுகிறேன் மேம் மேம் எனக்கு நேற்றிலருந்து இந்த வலது கை வலது கை தோள்பட்டை வந்து கொஞ்சம் பெய்னாக இருக்குது மேம்

மேம் நேற்றிலருந்து தான் மேம் இருக்குது ஆ ஆமாம் மேம் நான் வந்து காலேஜுக்கு வந்து டூ வீலர் தான் மேம் யூஸ் பண்ணுறேன் அதனால் அது மேம் வந்து ஒன்ரை வருஷமாக வந்து டிரைவிங் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் லாங் டிரைவெலாம் இல்லை மேம் காலேஜு வந்து லாங்காக தான் இருக்குது அதுக்காக நான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓக் இல்லை மேம் இல்லை மேம் சுவுத்துலலாம் இடிக்கலை மேம் டூ வீலர் ஓட்டினது தான் எனக்கு வந்து இந்த கை வந்து பெய்னாக இருக்குது ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்